இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் நிறைய பேர் ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோன் பார்த்து ஃபோன் பார்த்துக்கினே தான் சாப்பிடுகிறாங்க அது தூங்கிறாங்க எப்போ எந்த டைமில் நம்மளும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தோம்னா ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை அப்பெல்லாம் ஃபோன் கிடையவே கிடையாது அப்பெல்லாம் லீவு டைமில் வந்து நம்ம சொந்தக்காரங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் நம்ம விளையாண்டுகிட்டு கிடப்போம் போய் எப்பவுமே விளையாடக் கிடப்போம் இப்பெல்லாம் வீட்டுக்கு போகிறதும் கிடையாது டவுனில் இருக்கிறது எல்லாம் வீட்டிலேயே இருக்கிறோம் சின்ன பசங்களும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு ஜாலியாக கேம் விளையாண்டுகிட்டு யூஸ் பண்ணுறதால அவங்க கண் ரொம்ப ஃபால்ட் ஆகுது அவர்களோட நரம்பு மண்டலமும் இதுவாகுது கேமுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க ரொம்ப சின்ன பசங்கள் அதனால் நம்ம எப்படி நம்ம அதை கட் பண்ணணும்னால் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை வந்து விளையாட வைங்க அவர்களுக்கு என்னெல்லாம் விளையாட பிடிக்கணுமோ அதெல்லாம் பாருங்கள் பேசுங்கள் அந்த சின்ன பசங்களை பார்த்து பேசுங்கள் டெய்லியும் வெளியே கூட்டிகிட்டு போங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் கார்டனுக்கெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் அவங்களை விளையாட வைங்க ரன்னிங் ஓட வைங்க பசங்களை அது மூலமாக அவங்களை வந்து அவங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்சில் வந்து அவங்களை ஜாயின் பண்ண வைங்கள் அந்த ஜாயின் பண்ண வைச்சோன்ன அவர்களுக்கே தானாக தோணும் ஸ்போர்ட்ஸ் தான் நம்மளுக்கு மெயின்னு அப்புறம் படிக்கிறதுக்கு படிக்கவும் வைக்கணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் ரெண்டுத்துலேயும் இருக்கணும் ஃபோன் யூஸ் பண்ணுறதால அவங்களோடய மைண்டு ரொம்ப மாறிவிடும் அவங்கள் அதுக்கப்புறம் அவங்கள் கண்ணாடி போடுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு மாதிரி ச ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க மைண்ட் மெண்டாலிட்டியை ரொம்ப மாற்றிரும் இதனால் ஃபோன் ரொம்ப ராங்கு சின்ன வயசில் காெடு சின்ன பசங்களுக்கு கொடுக்க கூடாது போகப்போக கொஞ்ச கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் நான் என்ன இதுக்கு சொல்ல வரேன்னால் விளையாடுகிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸெல்லாம் நம்ம சொல்லி தரணும் இந்த மாதிரிலாம் விளையாடணும் இந்த மாதிரிலாம் பசங்களை கார்டன் கூட்டிகிட்டு போய்விட்டு விளையாட வைக்கணும் நான் சின்ன வயசில் இது மாதிரிலாம் பண்ணிணேன் அதனால் நான் அப்பெல்லாம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிணது கிடையாது